இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தமில்நாட்டில் நாட்டுப்புற கலைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு போய்ட்டே இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா டே வோ மக்கள் வந்து அப்படிடேட் புதுசு புதுசாக என்னமோ கேம் எல்லாம் மொபைல் சினிமா டிவி இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால என்ன பண்ணுறாங்க நாட்டுப்புற கலைகள் ரொம்ப அழிஞ்சிக்கொண்டே இருந்தது அது அழியாதத்துக்கு காரணம் நம்ம வந்து நாட்டுப்புற கலைகளை வளர்க்கணும் அதை நாட்டுப்புற கலைகளை நிறைய கலைகள் இது கரகாட்டம் இருக்குது ஒயிலாட்டம் இருக்குது பொய்க்கால் குதிரை இருக்கிறது நாட்டுப்புற கலைஞர் வ நிறைய பேர் வந்து அதை வந்து இப்போ கிராமத்தில் இப்போ வந்து டெவலப்புக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு திருவிழாவிலையோ ஒரு இதிலையோ போய் நல்லா மக்கள் வந்து அந்த நாட்டுப்புற கலைகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதிலே பார்த்திங்கன்னா நீங்கள் கரகாட்டம் பார்த்திங்கன்னா எல்லா பண்டிகைகளும் சரி எல்லா தேர் திருவிழாவும் சரி அந்த கரகா கரகாட்டக்காரங்க இல்லாத பண்டிகையே இருக்காது அவங்க நல்லா டிஃப்ரெண்ட் ஆஃப் அவங்க வந்து செஞ்சி அவங்க வந்து ஆடி டான்ஸ் ஆடி மக்களை வந்து கவருறாங்க அதே மாதிரி பொய்க்கால் குதிரை பொய்க்கால் குதிரை மீன்ஸ் என்னென்னா மாடு மாதிரியே இருக்கும் ஆனால் மாடு இருக்காது அது வந்து மனுஷன் தான் ஆடுவான் அது மாதிரி இருந்தப்போ அந்த மயில்மு மயிலிருக்கும் ஆனால் மயிலிருக்காது மயில் மாதிரி அந்த இறக்கைகள் அந்த மயில் மாதிரி இருக்கும் இதை டிஃப்ரெண்ட் ஆஃப் இது தான் பொய்க்கால் குதிரைங்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாரம்பரிய நடனம் இதெலாம் வந்து அழி இப்போ அழிஞ்சிட்டுன்ட்டு இப்போ மேலே திரும்பியும் டெவலப்மெண்ட்டும் ஆயிருச்சு இதில் பார்த்திங்கன்னா நான் நம்ம வந்து ஒரு பழையங்காலத்தை இது வந்து நம்ம வந்து திரும்பி நம்ம பின்னோக்கி போ பார்க்கறோம் எப்படி இப்படிலாம் அந்த காலத்தில் இதெல்லாம் கலைகள்லாம் எப்படி செஞ்சாங்க எப்படி ஆடுனாங்க இசைகளாக இருக்கும் நிறைய இசைகள் நம்ம மூங்கில் இசை இருக்கும் புல்லாங்குழலெல்லாம் இருக்கும் மத்தளம்லாம் இருக்கும் இதெலாம் பார்த்திங்கன்னா பழையகாலத்து இசை கருவிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்கன்னா திருப்பி நம்ம இளைஞர் இளைஞர் சமுதாயத்தில் வந்து நம்ம திருப்பி அது காமிக்கிறோம் இப்படிலாம் அந்த காலத்தில் வெ இசை நடன நாட்டியங்கள் இருந்துச்சு நவீன பாரம்பரியம் கரகாட்டக்காரம் க கரகாட்டக்காரம் பொய்க்கால் குதிரை இது மாதிரி கலைஞர்கள் நிறைய இருந்திருக்காங்க அவங்க திருப்பியும் அந்த பாரம்பரியம் ப பழைய அளவுக்கு வந்து நம்ம இசைலாம் திரும்பி கொண்டுட்டு வரணும்